ஆ வணக்கம் வாங்க சார் வணக்கம் வாங்க சார் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் மேனேஜர் தான் பேசுகிறேன் வாங்க சார் ஓ ஹெச்சிஎல் கம்பெனியில வேலை செய்யறீங்க சரிங்க சரிங்க ஓகோ சரிங்க என்ன ஐடியெல்லாம் கட்டுறீங்களா ப்ராப்பராக ஆ சரிங்க மூனு வருஷம் ஐடி வேணும்ங்க மூனு வருஷம் ஐடி வேணும்ங்க ஆமாம் கம்பெனியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் ஆமாம் ஜிஎஸ்டி வேணும் ஆதார் வேணும் பான் கார்டு வேணும் டாக்குமென்ட்ஸ் வேணும் லீகல் ஒப்பீனியன்ஸ் வேணும் என்னா டாக்குமெண்ட் இருக்கு நிலத்துது இருக்குதா வீட்டு டாக்குமெண்ட் இருக்குதா ஆ வீடு இருந்துச்சினாக்க பிளான் அப்ரூவலு இந்தமாதிரி வேணும் பிளாட் இருந்தாக்கூட இப்போ இருக்கிற அரசாங்க உத்தரவுப்படி வந்து எல்லாமே வந்து அப்ரூவலாக இருக்கணும் டிடிஸிபி அப்ரூவல் பிளாட்டுங்களா இருக்கணும் அது இருந்தாதான் நாங்கள் எடுத்துப்போம் லோனுக்காக வேண்டி சரிங்க அதெல்லாம் இருந்தா எடுத்துகிட்டு வந்து நீங்கள்